அப்போலாம் பார்த்திங்கன்னா கோகோ விளையாடுவோம் எங்களுக்கு கோகோ ரொம்ப பிடிக்கும் கில்லி ஆடுவோம் கபடி ஆடுவோம் கிரிக்கெட் ஆடுவோம் மட்டையில்தான் விளையாடுவோம் இப்போதான் எல்லாம் பேட் அது இதுனு அப்போலாம் மட்டைதான் அதில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு விளையாடும் போது அதுக்கு அப்புறம் பார்த்திங்களானா ஃபுட்பால் விளையாடி கிடப்போம் ஆபியம் மணியாபியம் ஆடுவோம் அஞ்சாங்கல் ஆடுவாங்க நொண்டியாட்டம் ஆடுவாங்க இதலாம் வந்து நல்லா இருந்துச்சு அப்போலாம் வந்து இப்போலாம் அந்தமாதிரி விளையாட்டை வந்து யாருமே விளையாடுகிறது கிடையாது இதனால வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இப்போ கெட்டது இப்போ மொபைலில் பார்த்திங்கனா கேம் விளையாடிட்டு இருக்காங்க ஃபோன் வந்ததுனால் உலகம் வந்து கெட்டுப்போச்சு இதுதான் இந்தமாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்தமாதிரிலாம் இருக்கணுன்றது வந்து கல்ச்சரை வந்து மாற்றிட்டாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது விளையாடுகிறது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் மட்டும் தான் விளையாடிகிட்டு இருக்காங்க மற்றபடி வேறே ஏதும் விளையாடுகிறது இல்லை இப்பயெல்லாம்